ஃபேஷன் டிசைன் பார்த்தீங்கன்னா நிறையா டெக்னாலஜி எல்லாம் வந்துடுச்சி சினிமாவில் பார்த்துட்டீங்கன்னா இ இப்படி கோடு போட்டு வரைஞ்ச மாதிரி ஒன்று வரும் இப்படி போட்டு இப்படி இழுத்த மாதிரி ஒன்னு வரும் ரொம்ப சிறப்பான்மை ஃபேஷன் டிசைனிங் இப்போ வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கிழித்து கிழித்து விட்ற மாதிரியே வந்துருக்குது அது கிழித்து விட்றது வந்து ஃபேஷனாய் மா மாறி போச்சி இ முட்டிக்கீழே காலுக்கீழே இந்த நெஞ்சிக்கிட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிச்சி விட்ட மாதிரி கிழிச்சி விட்ட மாதிரி இந்த டிசைன் வந்து இப்போது போ ஹாலிவுட்டில் கூடும் ரொம்ப ப்ரபலமாக போயிட்ருக்கு இந்த டிசைனு இந்த டிசைனு வடிவமைப்பு நமக்கு நல்லா தெரியும் அதுக்குனு தனியாக மிஷினரி வச்சி அந்த இடத்துல மட்டும் டச் பண்ணி டச் பண்ணி டச் பண்ணி எடுத்து எடுத்து விட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பராக அந்த டிசைனு அதுமாதிரி நல்லா ஏர் வந்துடுது ஆரோக்கியமாக வந்துடுது முதல்ல வந்து கிழிஞ்சிருந்த துணியாக நினச்சி அது தூக்கி வீசின காலம் போயி இப்போ அது வந்து ஃபேஷனாவே மாறி அதுக்குனே ஒரு மிஷினை தயாரித்து அந்த மிஷினில் ரெண்டு ஓட்டைய போட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஷன் டிசைனில் இது கொஞ்சம் ரொம்ப ஃபுதுமையாக இருக்குது